தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள சில உள்ளூர் போக்குவரத்து பஸ்ஸில் போகலாம் கார் வண்டி சைக்கிள் விமானம் ட்ரெயின்னு இதெல்லாம் வந்து போகலாம் பஸ்ஸில் வந்து போனாங்கன்னால் கரெக்ட் டைம்க்கு வந்து போயிடலாம் அதே மழை காலத்திலயோ இல்லை எதிலயோ வந்து பஸ் விட்டிங்கன்னால் ஆட்டோவில் தான் போகணும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஃபிளைட்டில் போகிறது வந்து கொஞ்சம் ஏதோ ஈஸியாகருக்கும் ட்ரெயின்லேயும் அதே மாதிரி தான் ட்ரெயின்லேயும் போகலாம் நாம்ப அந்தமாதிரி மக்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி வந்து